ஹலோ அக்கா அரிசி வேணும் என்னென்ன ஒரு பத்து கிலோ தான் வேணும் என்னென்ன அரிசி

பாஸ்மதி அரிசி பத்து கிலோ வேணும் எங்கள் வீட்டில் பண்டிகை வருது நிறைய விருந்தாளிங்கள்லாம் வர்றாங்க பிரியாணி போடணும் பிரியாணி அரிசி தான் வேணும் என்ன ரேட்டு தருவீங்க ஆ சரி எழுபது ரூபா போட்டுக்குறீங்களா எழுநூறுவாயா ஆ சரி உங்கள் கடையில் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால் தான் இந்த கடைக்கு வந்தேன் நாங்கள் ஊரிலேருந்து வெளியூரிலேருந்து வந்திருக்கோங்க ஆ சரிங்க சரிங்க அது எழுநூறுபாயா இந்தாங்க சரி வர்றேன்ங்க வர்றேன்ங்க ஆ ஆ ஆ சரி நான் போய்ட்டு வர்றேன்ங்க